அரசாங்கம் திட்டம்னா என்ன சொல்கிறது அரசாங்கம் வந்து திட்டம் வந்து நிறையா அறிவிச்சுட்டு தான் இருக்குது அதில் திட்டம் வந்து இப்போ கல்விக்கடன் திட்டம் ஒன்று இருக்குது எஜுகேஷன் லோன் நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு படிப்பு செலவுக்கு கா எஜுகேஷன் லோன் கட்டுறதுக்கு வாங்கலாம் அதுக்கப்புறம் இது பழங்குடியினர் காப்பீடு ஒன்று இருக்குது மனநோய் காப்பீடு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் தேசிய உள் ஓய்வூதியம் திட்டம் ஒன்று இருக்குது ஓய்வூதியம் திட்டம்னா இப்போ இப்போ ஆசிரியரெல்லாம் ஓய்வு பெற்றுகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி சேமிப்புத்திட்டம் காப்பீட்டு திட்டம் அதே மாதிரி நிறைய இருக்குது அப்புறம் சேமிப்பு திட்டம்னா இப்போ நம்ம சேமிக்கிறது அது பிற்காலத்தில் நமக்கு உதவலாம் செல்வத்தை பெருக்கலாம் இது மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து அரசாங்கம் புதுசு புதுசா கொண்டுட்டு வந்துகிட்டே தான் இருக்குது